மேம் வணக்கம் மேம் சொல்லுங்கள் மேம் ஆமாம் மேம் ப்ரிண்ட் அவுட்தான் மேம் சரிங்க மேம் நீங்கள் எந்த மாதிரி மாடல் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்துதான் மேம் ம் ம் ஃபோட்டோ டிசைன் இருந்தாக்கா ஆறுரூபாயிலேருந்து பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வரைக்கும் இருக்குது மேம் கார்டு சைஸ் நாங்கள் ஃபோனில் அனுப்ச்சு விடறோம் உங்கள் நம்பருக்கு இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்களா இந்த நம்பருக்கு அனுப்ச்சு விட்றேன் ஆ சொல்லுங்கள் மேம் அட்ரஸ் சொல்லுங்கள் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்தானே மேம் நீங்கள் ஆ ஓகே ஓகே மேம் ஓகே மேம் நான் ம் உங்களுக்கு நான் க கார்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் மேம் நீங்கள் ஃபஸ்ட்டு கார்டு செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கார்ட் செலக்ட் பண்ணிணா அதுக்கேற்ற மாதிரி ஓகே கொடுத்தோம்னாக்கா நாங்கள் ஒரு வாரத்தில் கொடுத்துட்றோம் மேம் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தா போதும் மேம் நாங்கள் கார்டை ரி ஓகே பண்ணிடறோம் மேம் உங்களுக்கு அடிஷ்னல் கார்ட் வந்து இன்னும் ஒரு ஹாஃப்னவரில் அனுப்ச்சு விட்றேன் மேம் ஒரு பத்து கார்டு அனுப்புகிறேன் நீங்கள் எதுன்னு சாய்ஸ் ஓகே பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் மேம் ம் பேரெலாம் இந்த யார் யார் பேர் போடணும் என்னான்னு அது இல்லை மேம் நீங்கள் வீட்டில் உங்க ரிலேட்டிவ் பேர் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக எழுதி ஃபோனில் அனுப்ச்சாலும் சரி இல்லை நேரில் வந்தாலும் ஓகே மேம் எங்களுக்கு ஏனால் அப்புறம் திருப்பி அடிச்சு அடிச்சு போட்டிருக்கணும் ஆ சரி மேம் ஆ ஓகே மேம் ம் கொஞ்சம் க்ளீயராக எழுதி அனுப்புங்கள் மேம் ஆ தேங்க்யூ மேம்